நான் ஒரு கத்தி வாங்கியிருந்தேன் இது அருவாமனையில தான் வெட்ட முடியாதே அதனால் கத்தி வாங்கினா நின்னுட்டு வெட்டலாம் கொஞ்சம் சவுரியமாக இருக்கும் அப்படின்னு நெனைச்சி நான் வாங்கியிருந்தேன் அது என்னடான்னா ஒரு ரெண்டு நாள் வெட்டினே அப்றம் ரெண்டு நாள் வெட்டிட்டு தண்ணியில் கழுவி பார்த்தா துருப்பிடித்திடுத்து சரி அருவாமனையில வெட்டலான்னா கீழே உக்காந்து வெட்டவும் முடிய மாட்டேங்குது அப்றம் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெட்டலாம் அப்படின்னு பார்த்தா அது சரியா வெட்ட மாட்டேங்குது கழுவி பார்த்தேன் பூரா துருவேறிடுச்சு இப்படி இருந்தால் நம்ம என்னப்பா பண்ணமுடியும்